தமிழ்நாட்டில் மிக முக்கியமான கலாச்சார மரபு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா இந்த திருவிழா ஒன்று மட்டுந்தான் தமிழர் கொண்டாட கூடிய திருவிழா ஏன் அப்படின்னா எந்த மதம் ஜாதி இது எதுவுமே இல்லாமல் கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு திருவிழா தமிழர் திருவிழா அப்படின்னா அது பொங்கல் திருவிழா மட்டுந்தான் மத்த எல்லா ஃபெஸ்டிவல்களையும் நம்ம வந்து எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னா ஹிந்துக்களுக்கு தீபாவளி பெரிய பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ் பெரிய பண்டிகை முஸ்லீம்களுக்கு ரம்ஜான் தான் பெரிய பண்டிகை இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு விழாவாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம் இது இது தீபாவளியாக இதை ஹிந்துக்கள் மட்டுந்தான் கொண்டாடணும் அவங்க தான் புத்தாடை போடணும் அவங்க தான் பட்டாசு வெடிக்கணும் கிறிஸ்துவர்களாக கிறிஸ்மஸ்க்கு அவங்க மட்டுந்தான் சர்ச்சுக்கு போகணும் அவங்க மட்டுந்தான் எல்லா வேலையும் செய்யணும் முஸ்லீம்களாக அவங்க மட்டுந்தான் மசூதிக்கு போகணும் அவங்க மட்டுந்தான் பிரியாணி செய்யணும் இப்போது இந்த பொங்கல் அப்படிங்கிறது வந்து தமிழர்களுக்கு மதம் இனம் எல்லாத்தையும் தாண்டி தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பஸ்ட் ஃபெஸ்டிவல் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லோரும் கொண்டாடக்கூடியது பொங்கல் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா இத்தனை வயல்களில் எல்லா இருக்கிற இத்தனை செழிப்பான ஒரு வளர்ச்சியை கொடுத்த சூரிய பகவான் இருக்கும் ஒளியை கொடுத்த சூரியபகவானர்களுக்கும் அந்த நீரை கொடுத்த மழைக்கும் நன்றி செலுத்தும் வகையாக தான் நம்ம இந்த விழாவை கொண்டாடுறோம் இன்னோன்னு என்ன அப்படின்னா அடுத்த நாளை வந்து நம்ம மாட்டுப்பொங்கல்னு சொல்லி கொண்டாடுறோம் அந்த மாட்டுப்பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா வருஷம் முழுக்க நம்மளுக்கு பால் கறந்து கொடுத்து எல்லார் வீட்லேயும் ஆரோக்கியத்தை கொடுத்து பாக்கெட் பால் காட்டிலும் மாட்டுப்பால் மிகமிக முக்கியம் அதனால அவ அது கொடுத்து கொண்டாடுற வகையாக நம்ம நன்றி செலுத்துற வகையாத்தான் நம்ம மாட்டுப்பொங்கலை வந்து கொண்டாடுறோம் போகி போகி வந்து பொங்கலுக்கு முன்னத்த நாள் கொண்டாடுவோம் காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க இன்னோன்னு என்னென்னா பழைய பொருட்களையெல்லாம் எரித்து அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற கஷ்டமெல்லாம் அந்த நெருப்போட பொசுங்கி போகட்டும் அப்படின்றதுக்காக பழைய பொருட்களையெல்லாம் கொண்டு போய் போட்டு நம்ம போகி கொண்டாடுவோம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான கலாச்சார நிகழ்வு அப்படின்னா ஒரு பொங்கல் விழாவைத்தான் நான் சொல்லுவேன்